விவசாயம் மண்டி எப்படி இந்த நெல்லெல்லாம் பராமரிப்பு பண்ணி கொண்டுட்டு போய் மண்டியில் போட்டு அவங்கக்கிட்ட இவ்வளோ விலைக்கு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன வெலை சொல்கிறாங்க அந்தமாதிரி நாம் கொண்டுக்கிட்டு போய் வெலை கேட்கணும் வண்டிக்கு வாடகை கொடுக்கணும் நெல் அறுக்குறவங்களுக்குலாம் கூலி குடுக்கணும் அவங்க இந்த கூலி கொடுத்தாதான் இறங்கி அறுப்போம் அப்படிம்பாங்க சரிங்க குடுக்கிறோம் அறுங்கள் அப்படிம்போம் அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா கட்டி அடித்து அதெல்லாம் பொடைச்சி அதுக்கப்புறம் மூட்டை பிடிச்சி மூட்டை இவ்வளோவுக்கு காசு கொடுத்து அவங்களையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வண்டிக்கலாம் அதுக்கப்புறமே கூட்டிக்கிட்டு போய் அதை போட்டு அவங்கள வியாபாரிங்க வந்தவேட்டி இந்த விலைக்குதான் விக்கணும் இவ்வளோவுதான் போகும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த நெல்லை வந்து நம்ம விற்க முடியும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்க கொடுக்குற வேண்டி அதை கொண்டுக்கிட்டு வந்து நம்ப அதில் இவ்வளோவுதான் இந்த நெல் போட்டு நம்ம இவ்வளோவுதான் காசு வந்திருக்குது இந்த தரம் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நம்ம சரி கூலி ஆளுக்கெல்லாம் கொடுத்தவேட்டி இவ்வளோ இருக்குது சரி அடுத்த வருடம் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியதுதான் அவ்வளோ தானேப்பா